நான் ஆக்சுவலாக நான் ஆன்லைனில் ரீசென்டாக ஒரு நெக்லஸ் ஆடர் பண்ணியிருந்தேன் அது ஆன்லைன் இமேஜ்ஜில் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருந்துச்சி ஸோ அதை நம்பி நான் வந்து ஆக்சுவலாக ஆடர் பண்ணியிருந்தேன் பட் அது நேரில் வரும்போது அதோட கலர் ரொம்ப டிஃப்ரண்டாக இருந்துச்சு அதுமட்டும் இல்லாமல் நெக்லஸ் ஆக்சுவலாக ரொம்ப டேமேஜ் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அதோட ஹூக்லெலாம் கொஞ்சம் கரெக்டாகவே இல்லை ஆக்சுவலாக ஹூக்லெலாம் வளைஞ்சிருந்துச்சி ஸோ அந்த செயின் ஆன்லைனில் பார்த்ததுக்கும் நேரில் பார்த்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரண்டாக இருந்துச்சு ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு